அந்த ரஃகு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னால் அடிக்கடி வந்து அந்த இது பிரிஞ்சுப் போகுது அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ட்ரா பேக் நம்ம ஒவ்வொரு தடவையும் அது தேய்க்கறதுனால இந்த அதுலேருந்து டஸ்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது இப்போ நம்ம ஏதாவது வீடு கூட்டுறேன்னு வெச்சுங்களேன் அதை வெச்சு நம்ம உதர்றோம் அந்த ரஃகை அப்போது வந்து அதை நம்ம துடச்சிட்டோம் அந்த மண்ணெல்லாம் சுத்தமானாலும் அதிலேருந்து ஃபில்ட்ரான மண் வந்து கீழே அப்படியே இதாகுது ப்ளஸ் அது கரெக்டாக இது பண்ணல போல் இருக்குது தைக்கலை போல் இருக்குது அது என்ன ஆகுதுன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இதை வந்து என்னென்னா குயிக்காக அது போயிடும் மாட்டிருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனுக்கு மேலே அந்த அதனோடய இது எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இது இன்னும் ரொம்ப நாளுக்கு இது என்ன அடிக்கடி இங்கே நாங்கள் மொட்டை மாடியில் வேறு குடி இருக்கோமா இப்போது வந்து என்ன நல்லா வெயில் அடிக்குது இங்கே அப்பப்போ மழை பெய்யுது மழை பெய்கிறப்ப என்னாகுதுன்னால் அதில் நல்லா அதில் படிஞ்சுக்கிது காய வைச்சாலும் ரொம்ப நாள் எடுத்துக்குது இப்போ ரெண்டு நாளாக மூணு நாளாக காயுது அப்படி இருக்கும்போது அதை எப்படி இதை நான் யூஸ் பண்ணுறது எனக்கு இது ஒரு பிரச்சினையா இருக்குது